விறகடுப்பு வைச்சு மண்பானையை விறகடுப்பு பற்ற வைச்சு மண்பானையைை வைச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எங்கள் பாட்டி காலத்தில் எல்லாம் மண்பானையை வைச்சுதான் செய்வாங்க விறகடுப்புல ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான் ஊதி ஊதி ஊதி ஊதி விறகு பற்ற வச்சு மழை ஈரத்துலெலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதுக்கப்புறந்தான் கேஸ் வந்துச்சு கேஸில் செய்கிறது ஈஸியாக தான் இருக்குது அதுதான் கேஸ்லேயும் செய்யலாம் ஆனால் கேஸ் விலைகளெலாம் இப்பெல்லாம் ரொம்பவுமே அதிகமாகிருச்சு அதுக்கு விறகடுப்பே எவ்வளவோ பெட்டருங்கிற மாதிரி இருக்குது இன்டஸ்டன்ட் ஸ்டவ்வு இன்டஸ்டன்ட் ஸ்டவ்வில் செய்யலாம் அது எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போகலாம் வரலாம் அதுலேயும் சமைக்கலாம் இருந்தாலும் அது அதுவும் பரவாயில்லை தான்